தமிழ் வந்து எல்லா இடத்துலையும் இம்பார்டண்ட் லாங்குவேஜாக ஒரு முக்கியமான லாங்குவேஜாக பார்க்குறாங்க தொழில் வணிகம் போன்ற நிறையா இடத்துல வந்து தமிழ் வந்து தான் பேசி ஒரு வணிகம் செய்கிறாங்கனாலும் தமிழ் தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க தமிழை பற்றி ஏன் தமிழ் பழங்காலத்துலேயே தமிழை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் இது மாதிரி வணிகம் கொங்கு நாடு வணிகம் வட நாடு வணிகம் எ நிறையா நாடு வணிகம்லாம் இருக்குது அந்த வணிகத்துக்குலாம் வந்து முதற் காரணம் தமிழ் மொழி வந்து ரொம்ப வந்து புகழ் பெற்று இருக்குது அந்த தமிழ் மொழியை வந்து வணிகத்தினர் வந்து அதையும் வளர்க்குறாங்க இந்த வணிகம் செய்யக்குள்ள தமிழிலேயே பேசி வணிகம் செய்து தமிழுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கின்றனர்